விளையாட்டு தான் எல்லாமே நம்ம விளையாட்டு உடற்பயிற்சி செய்கிறது யோகா பண்ணுறது ஆசனம்லாம் செய்கிறது மூலம் நமக்கு வந்து மனஅழுத்தத்தை வந்து கொறைச்சு நமக்கு நல்ல வாழ்வ தருது நம்ம இப்போ பரிச் படிச்சிட்டிருக்கோம் அப்புறமேட்டா வந்து ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் வேலை விஷயமா போகிறதுனால எல்லாவோட டென்ஷனும் நம்ம தலையில் இருக்குது அதனால் தான் நம்ம எல்லாம் சொன்னோம் ஒரு மணி நேரமாச்சும் விளையாட சொல்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க கை பிறந்த குழந்தையெல்லாம் கை நீட்டி நல்லா அப்டி உற்சாகமாக விளையாடும் கொஞ்சம் மாதத்துக்கப்ப அதலாம் பண்ணும் போது அதுக்கு அப்போ தான் வந்து தசைப்பிடிப்புலாம் எதுவும் இல்லாமல் ஆக்ட்டிவ்வாக இருக்கும் அதுமே மாதிரி தான் நம்ம வளர வளர நம்ம பண்ணும் போது எதாவது ஒரு விளையாட்ல கான்சன்ட்ரேட் பண்ணும் ஃபுட்பாலோ வாலிபாலோ ஷட்டிலோ எதாவது ஒரு கேமில் இது பண்ணும் போது நமக்கும் மனசளவில் ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் கிடைக்கும் அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தெர் போகும் போது மன அழுத்தத்தோடும் போகாமல் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக டென்ஷனாகவே இருக்கீங்க எப்போயா ஒரு மணி நேரம் கிடைச்சு ஒரு எக்ஸசைஸு நல்ல காற்றில் நல்ல பரந்து விரிந்த ஒரு மைதானத்தில் போய் விளையாடி பாருங்கள் நமக்கு நல்ல வந்து காற்று சுத்தமான காற்று ஸ்வாசிக்கிறதும் கிடைக்கும் நம்ம கை காலும் வந்து அசைஞ்சி நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸாக இருப்போம் நம்ம மன அழுத்தலாம் உறுதியாக இருப்போம் நம்ம நேர்மையாக இருப்போம் ஒரு எண்ணத்தை செய்யும் போது நம்ம எப்படி வந்து தப்பாக செய்யாமல் நம்ம நேர்மையாக இது பண்ணத்துக்கு விளையாட்டு யோகா அந்த பயிற்சியெலாம் நமக்கு உதவுது